இப்போ வந்து தமிழ் மொழி வந்து அழிய கூடாதுனு சொல்லிட்டு கவர்மண்ட் வந்து நிறையவே இது பண்ணுறாங்க இதனால வந்து முடிஞ்சளவு காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க மக்களுமே வந்து இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்புறம் நம்ம மொழியை காப்பாற்றணும் சொல்லிட்டு இப்போ இருக்கிற இளைஞர்களும் நிறைய பேர் வந்து அதில் ஈடுபட்டு கவர்மண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் வந்து தனியாக வந்து ஏதாவது விளம்பரம் பண்ணுறது இந்தமாதிரி பண்ணி ஓரளவுக்கு காப்பாத்துகிறாங்க இப்போ கூட ரீசண்டாக பாராம்பரியத்தை காப்பாத்துகிற மாதிரி பீட்டா ஒழிக்கணும் ஜல்லிகட்டு இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் கூட இளைஞர்கள் பண்ணாங்கள் இது மூலயமா வந்து இப்போ வந்து தமிழ் சமூகத்தை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க